சார் வணக்கம் சார் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும்

டேங்க் ஃபுல் பண்ணணும் சார் பெரிய வண்டி ஹீரோ ஹோண்டா டேங்க் எவ்ளவுங்க சார் பிடிக்கும் பதினோரு லிட்ரு பிடிக்குங்களா சார் ரேட்டுங்க சார் சரி சரிங்க சார் சார் பெட்ரோல் நல்லா தெளிவாக இருக்குமில்லிங்க சார் ஏற்கனவே உங்கள் பம்பில் அடித்து தான் வந்து அடைச்சு அடைச்சு போகிற மாதிரி இருக்குது பெட்ரோலு

ஹலோ கேட்குதுங்களா சார் ஆ வெளியில் தான் இருக்கேங்க அதாங்க சார் வண்டி அடைச்சு அடைச்சு போகிற மாதிரி இருக்குது பெட்ரோலில் கம்ப்ளைண்ட் வருமாட்ருக்கு நான் ரெகுலராக உங்கள் பங்கில் தான் அடிக்கிறேன்

கம்ப்ளைண்டு வர்றமுன்னியுந்தான் சார் கேட்குறேன் சார் நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போட்டேன் பெட்ரோலு சார் நோட் பண்ணி பார்த்தேங்க சார் மைலேஜ்ஜும் கம்மியாக தான் வருது

சேரி

சரிங்க சார் இந்த ஜிபே இந்த ஃபோன்பேல்லாம் பண்ணிணா ரொம்ப இதாக இருக்குது

சரி சரிங்க சார் சரி ஓகேங்க சார் சரிங்க அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் வர்றதுனால தான் கேட்டேங்க சார்

சரிங்க சார் ஓகே

சரி காலையில் வந்து போட்டுக்கிறேங்க ஆ சரிங்க தேங்க்யூ